இந்தியாவின் வரலாறு பல நூறாண்டுகளுக்கு முன்பு இருந்து இருக்கிறது அதாவது நமது ராஜாக்கள் ஆண்ட காலம் முதல் இன்று நம் பிரதமர் ஆளும் காலம் வரை நமது வரலாறு பெருமைமிக்கது அந்த காலத்தில் ராஜாக்கள் நம் நமது இந்தியாவை ஆண்ட ஆண்டபோது பெ பெரும் வல்லரசு நாடாக பெரிய ரா பெரிய பொக்கிஷங்கள் நிறைந்த நாடாக வைத்திருந்தார்கள் பின் பின்பு நம்ம வெள்ளைய வெள்ளையர்கள் வந்து நமது நாட்டை கைப்பற்றியபோது நமது நாட்டில் உள்ள அனைத்து செல்வங்களும் மற்றும் வளங்களை அவர்கள் திருடிக்கொண்டு சென்றார்கள் அப்பொழுது நமது நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டுமென்ற ஒருசில சுதந்திர தியாகிகள் போராடினார்கள் அப்படிப்பட்ட தியாகிகள் போராடியபோது அதில் எனக்கு மிகவும் பிடித்த சுதந்திர போராளி வந்து மஹாத்மா காந்தி அவருடைய நான் மஹாத்மா அஹிம்சை வழி போராட்டம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது எப்பொழுது எப்படி வெள்ளையர்களை சண்டை போடாமல் அமைதி வழியில் நம் சுதந்திரத்தை வாங்குவது என்று அவர் நமக்கு நிரூபித்து காமித்திருந்தார் அதைபோன்று மேலும் நமது போரா நமது சுதந்திரம் போராட்டத்திற்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்திருந்தனர் அதில் மே நிறைய பேர் மிகவும் போராடினார்கள் அதில் நமது நேதாஜி சுபாஷ்சந்திர போஸும் ஒருவர் அவர் மிகவும் வீரமாக அப்படி மஹாத்மா காந்திக்கு எதிர் எதிராக அது மஹாத்மா காந்தி செய்த அஹிம்சை வழிக்கி எதிராக போர் சண்டை போன்றவற்றில் ஈடுப்பட்டு நமக்கு சுதந்திரம் வாங்க போராடினார் அதே போன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் நமது அயன் மேன் ஆஃப் இண்டியா இரும்புமனிதர் என்று அழைக்கப்படுவார் அதே அதேபோல் நமது காந்தி வந் காந்தி காந்தி வந் காந்தி வந்து நிறைய போர அஹிம் அஹிம்சை வழி போராட்டங்கள் நடத்தினார் அதில் ஒன்று தான் உப்பு சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் அவர் அங்கிருந்து நடந்தே கண் தண்டி வரை சென்று உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினார் மேலும் அவர் ஆகஸ்ட்டு பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று ஆங்கிலேயர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் அன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ் அவர்கள் செல்லும்போது நமது வா நாட்டில் உள்ள கோஹினூர் டை கோஹினூர் டைமண்ட் மற்றும் போன் பல பொக்கிஷமான பொருட்களை அவர்கள் இங்கிருந்து திருடி சென்றார்கள் அதற்கு அப்புறம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் நமக்கு குடியரசு தினம் ஒன்று அறிவிக்கப்பட்டது அடுத்து நமது முதல் பிரதமர் ஜ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப் அதற்கு பின் வந்த தலைவர்கள் நற நிறைய பேர் நமது இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர் அதில் ஒன்று மிகவும் முக்கியமான நபர் வச வாஜூபாய் வாஜூபாய் நம வாஜூபாய் நமது இந்தியாவில் வளர்ச்சி பெற நிறைய சாலைகளை அமைத்தார் பொது சாலைகள் போன்றவற்றை நிறையாக அமைத்து போக்குவரத்துக்கு உதவிட்டார் அதே போன்று அடுத்தடுத்து வந்த தலைவர்கள் ஒவ்வொரு விஷயத்தில் நமது இந்தியாவை வளர்த்தார்கள் இந்தியா இந்திய நாடு வந்து இந்திய நாடு ஒரு அழகான வளமைமிக்க நாடு அது இப்பொழுது சற்று மோசமாக வருகிறது என்று தெரிகிறது இதற்கு தலைவர்களே மட்டும் தலைவர்கள் மட்டுமே காரணம் இது போன்று நிறைய இந்திய வரலாறு பற்றி பற்றி நிறைய இருக்கிறது முகலாயர்கள் தாஜ்மஹால் கட்டிய ஷாஜகான் போன்றவற்றின் நிறைய வரலாறு நமது அதுமற்றும்மில்லாமல் ராஜராஜ காலத்தில் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் ஸ்ரீவில்லிப்புத்துர் கோவில் அதுதான் இப்பொழுது நமது தமிழ்நாட்டின் அடையாள சின்னமாக இருக்கிறது மற்றும் ராமேஷ்வரம் ராமேஷ்வரம் கோவில் ராமேஷ்வர பாம்பன் பாலம் போன்ற பல கட்டிட சாதனைகளும் நமது இந்தியா நிகழ்த்தி வருகிறது இது மற்றும் அல்லாமல் மேலும் ஆராய்ச்சி வழிகளிலாகவும் ஸ்பேஸ் அதாவது விண்கல் விண்கலம் வின் போன்றவற்ற விண் போ விண்கலம் போன்றவற்றை துறைகளிலும் நமது இந்தியா வளர்ந்து வருகிறது இப்படி இப் மற்ற நாடு நமது இந்தியாவைவிட சிறந்து இருந்தாலும் நமது இந்தியாவும் நம் மற்ற மற்ற வளர்ந்த நாடுகளை போல் முயற்சி செய்கிறது என்ன தான் மற்ற வளர்ந்த நாடுகளிடம் பணம் நிறையாவே இருந்து அவர்கள் நிறைய சா ஆராய்ச்சி செய்து செய்தாலும் அவர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் நமது இந்தியாவும் அவர்களுக்கு எதிப்பு டஃப் முயற்சி செய்துகொண்டேதான் வருகிறது கடைசியாக நமது சந்திராயன் டூ நமது சந்திராயன் டூவில் இரண்டாயிரத்து பத்தொம்பதில் விண்க விண் விண்ணில் ஏவப்பட்டது அது சற்று நிலவிடம் சென்ற போது செல தொழிற்நுட்ப கோளாறு காரணமாக அது வந்து தோல்வியில் முடிந்தது மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நமது சந்திராயன் டூ மீண்டும் ஏவப்பட்டது அது வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கப்பட்டு அதன் ஒரு வா ஒரு வாரம் நிலவில் உள்ள கனிமங்களை ஆய்வு செய்து நமது இந்தியாவில் இந்தியாவின் ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சி அமைப்புக்கு அனுப்பியது இப்படி நிறையா விஷயத்தில் நமது இந்தியா வளர்ந்து வருகிறது இது தான் இந்தியாவின் வரலாறு